ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் பேங்க்லருந்தான் பேசுகிறோம் என்ன வேணும் ஓகே எஜுகேஷன் லோனா சொல்லுங்கள் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணணும் ஓகே ஆதார் கார்டு ஃபோட்டோ ரேஷன் கார்டு இந்த ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க வருமோது பேரன்ட்ஸ்ஸையும் அழைச்சிட்டு வந்துருங்க ஆ கண்டிப்பாப்பா ஒரு ஒன் வீக்குள்ளே நீங்கள் கரெக்டாக ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஒன் வீக்குள்ளே வந்துரும் நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு டென் ஓ கிளாக்லாம் இங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ம் ஓகே ம் தேங்க் யூ